நான் வந்து ஒரு பேப்பர் ஏஜென்ட் வாட்ருக்கேன் ஏஜென்ட் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இதை வச்சு தான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ற சூழ்நிலை ஓடிக்கிட்டுருக்கு இப்போ முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் வரத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர் வார புக் மாத புக்கலாம் மக்கள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எங்களுக்கும் ஒரு கணிசமான வருமானம் கிடச்சிது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மொபைல் வந்ததுக்கு அப்புறம் பேப்பர் தொழில் ஒரு இந்த புக்குடய தொழில்லாம் கேள்விக்குறி ஆயிடுச்சு இப்போ வாட்ருக்கேன் ஓடிகிட்டுருக்கு வாட்ருக்கேன் அங்கங்க பஞ்சாயத்துலல்லாம் இப்போலாம் காயின் போட்டு பிடிச்சிக்கிற மாதிரி அங்கங்க பஞ்சாயத்தில் வச்சுட்டாங்களா பஞ்சாயத்தில் வச்சத்துக்கு அப்பறம் இப்போ அதுவும் எ எதிர்காலத்தில் கேள்விக்குறியாக நிக்குது அதனால இப்போ இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களை நம்பிதான் நாங்கள் பிழப்ப ஓட்றோம் எங்கள் பிழப்புலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில்லாம் எங்களுக்கு வந்து எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் நடத்துறத்துக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருந்துது அந்த கொரோனா கால காலத்துலயும் நாங்கள் பிழப்ப ஒட்டிக்கிட்டுருந்தோம் ஆனால் அந்த பிழப்ப ஒட்டுறதுக்கு இன்னைக்கு வர வர மக்கள்கிட்ட அதோடைய செயல்பாடுகள் குறஞ்சிகிட்டே போகுது குறஞ்சிகிட்டே போகும்போது எங்களுக்கு எதிர்காலத்தில் இதோடைய வருமானம் குறைய குறைய எப்படி இதை நம்பி நம்ம ஜீவனாம்சம் ஓட்ட முடியும்ங்கறது கேள்விகுறியாகருக்கு